நான் சின்ன வயசில் தான் கற்றுக்கிட்டேன் பெரிய பெரு பெரிசான ஒடனே நான் கற்றுக்கல இருந்தாலும் சின்னதில் ஸ்ட்ரோக்கு நீச்சல் அடிக்கிறதே ஸ்ட்ரோக்கு தான் அதை நீச்சல் அடிச்சு ஏ நீச்சல் அடிப்பேன் என் ஃப்ரெண்டும் நல்லா நீச்சல் அடிப்பாள் அதில் கற்றுக்கிட்டது தான் யார்கிட்ட டீச்சர்கிட்ட தான் கற்றுக்கிட்டோம் இதுக்குனு ஒரு க்ளாஸு பணம் கட்டி போனோம் வாரத்தில் சனிக்கெழம சனிக்கெழம ஸ்கூல் லீவு சமயத்தில் தான் ஸ்டேடியத்தில் நீச்சல் கற்றுக் கொடுப்பாங்க அங்கே போய் தான் கற்றுக்கிட்டோம் அதில் ஏதோ இவ்வளோ தூரம் வரைக்கும் கற்றுக்கிட்டு மேன்மை அடைஞ்சோம்